பதினேழு அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்து எட்டு இருபத்தி ஒம்பது அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்து எட்டு இருபத்தி ஒன்று நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒம்பது இருபத்ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபது ஆறு மே ரெண்டாயிரத்து பதினைஞ்சி